விவசாயத்துறை வந்து பல்வேறு சவால்களை வந்து சந்திச்சிகிட்டு வர்றாங்க அதையெல்லாம் மேம்படுத்த அதெல்லாம் சமாளித்து எப்படி மேம்படுத்துறாங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு வந்து பயிர்க்காப்பீடு ப பயிர் விவசாயி விளைய வச்சிருக்காங்க அதெல்லாம் சேதமாயிடுச்சுனா அதுக்கு வந்து பயிர்க்காப்பீடு இழப்பீட்டுத்தொகை இந்தமாதிரி கொடுக்குறாங்க அப்புறம் விவசாயத்தை விவசாயக்கருவிகள் வாங்கிறதுக்கு வந்து கடன் வசதி மின்சார வசதி இதெலாம் வந்து இலவசமாக பண்ணிக்கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் கடன் வந்து போதிய அளவுக்கு அந்த கிஷான் திட்டத்தில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுமூலமாக வந்து வேலைவாய்ப்பும் அங்கே பெருகுது சிறுகுறு விவசாயிகளும் வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் வந்து முடிஞ்சளவுக்கு உரத்தை வந்து செயற்கையாக போடாமல் இயற்கை உரமாக மாற்ற சொல்லி அறிவுறுத் அறிவுறுத்தல்களை அரசாங்கம் அவ்வப்போது கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் தண்ணீரை வந்து வீணாக்காமல் அதை சொட்டுநீர் பாசனம் அந்தமாதிரி ஒரு நவீன மயக் மயமாக்கப்பட்டு அது மூலமாக வந்து தண்ணியோடய தேவைகளை குறச்சு அப்புறம் இரசாயனத்தை அதிகம் கலக்காமல் இயற்கை உரமாக விவசாயிகளுக்கு அறிவுறுத்தி அது மூலமாக வந்து நிலத்தடி நீரும் மண்ணும் மாசுபடாமல் இருக்கிறதுக்கு பல்வேறு வகையான இதை உத்திகளை கையாண்டு மேம்படுத்துகிறாங்க மேம்படுத்துகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து கழிவுநீரு க கழிவுநீர் அந்த சாயக்கழிவு இந்தமாதிரி இதைவந்து நிலத்தில் கலக்காமல் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது பண்ணி விடுறதுனால நிலம் நிலத்தடி மண் வந்து அதிகம் மாசுபடாமல் மேம்படுத்தப்படுது அது ஒன்று இன்னோன்னு வந்து மரங்களை வந்து அதிகமாக நட்டு மண்வளத்தை பெருக்கி நீர் வளத்தை பெருக்கி அதோடய விவசாயத்தோடய வந்து நிலத்தடி நீரையும் மண்ணையும் மேம்படுத்துறதுக்கு இந்தமாதிரியான மரங்களை நட்டு சமாளிக்கிறாங்க மழையே பெய்யாமல் இருக்கிறதுக்கும் விவசாயத்துறை வந்து ரொம்ப நீர் தேவை வந்து அதிகமாயிடுச்சு அதனால் அங்கங்கே குட்டை அந்தமாதிரி அமைச்சு நீர் தேக்கத்தொட்டி குட்டை அந்தமாதிரி அமைச்சு தண்ணிகளை வந்து சேகரிச்சு அதைவந்து முறையாக வந்து விவசாயிகளுக்கு விநியோகிக்கிறதுனாலயும் வந்து விவசாயத்துறையில் வந்து கொஞ்சம் சமாளிப்பை மேம்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பருவத்துக்கு தகுந்தமாதிரி விதைச்சி அதுக்கு தகுந்தமாதிரி அறுவடைகள் பண்ணுறதுக்கு அறிவுறுத்தி அதுமூலமும் வந்து மே மே விவசாயம் மேம்படுத்துறதுக்கு ஒரு சமாளிக்கிறாங்க அங்கங்கே ஆராய்ச்சி நிலையங்களை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆராய்ச்சி நிலையங்களை அமைச்சு எல்லா பயிர்களும் என்ன இது எல்லா துறைக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்கும் அதுக்குன்னு ஒரு அலுவலகத்தை ஏற்படுத்தி அதை ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் பண்ணி சமாளிச்சிகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்தமாதிரி எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறது இந்தமாதிரியான இதெலாம் பின்பற்றி விவசாயத்துறையோடய சவால்களை சமாளிக்கிறாங்க